திருமணத்தின் போது மணமக்களுக்கு பரிசாக நகை ரொக்கமாக ரொக்க பரிசும் கொடுத்து வரதட்சணையாக அப்புறவு கட்டில் பீரோ மெத்தை பிரிட்ஜ்ஜூ வாஷின்மெஸின் எல்லா பொருட்களுமே இது கொடு கொடுக்க வேண்டியது இருக்குது அதனாலே எல்லோருமே வாங்குகிறாங்க வரதட்சணையாக வாங்குகிறாங்க ஆனால் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்குறதும் கிடையாது வாங்குறதும் கிடையாது